சுற்றியுள்ள பகுதிகளை சுகாதாரமாக வைத்திருக்க நீங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என்ற கேள்வி கேட்டுருக்கிறீர்கள் அதற்கு என்ன பதில் என்றால் தூய்மைப் பணியாளர்களை அனுதினமும் வந்து குப்பைகளை எடுக்கச் சொல்லுதல் அவர்கள் குறித்த நேரத்திற்கு வருகிற வருகிறார்களா என்று உறுதிப்படுத்துதல் போன்றவைகள் இந்த மாதிரியான சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்க உதவும் அதே வேளையில் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க அண்டை வீட்டாருடைய ஒத்துழைப்பும் நமக்கு தேவைப்படுகிறது அவர்களும் அந்த குப்பைகளை சரியான நேரத்தில் கொண்டு கொட்டுவது மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் என தனித்தனியாக அதை பிரித்து கொட்டும்போது அதை எடுத்துக்கொண்டு செல்பவர்களுக்கு அது வேலை எளிதாக இருக்கும் எனவே அந்த குப்பைகளை நாம் முறையாக பராமரிப்பதற்கு மிகவும் தேவைப்படுகிறது இந்த ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது அதே நேரத்தில் சில முக்கியமான தினங்களில் ஒரு வேளை ஒரு வேளை இந்த மாதிரியான பொங்கல் தீபாவளி போன்ற நாட்களிலே அவர்களுக்கு நாம் நம்முடைய உணவுகளிலிருந்து சி சிலவற்றை கொடுப்பது அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பமேயானால் அவர்களும் தினமும் வந்து அந்த குப்பைகளை எடுக்க இது பண்ணுவார்கள் அதே போல குப்பைகளை நாமும் அன்றாடம் வீடுகளை த சுத்தப்படுத்தி தேவை இல்லாதவற்றை குப்பைகளை நம்ம கொட்ட வேண்டும் சில தேவையில்லாத பொருட்களை குப்பையாக கொட்டுவதுக்கு பதில் அதை எரித்து விட்டால் நமது நலம் என்று தோன்றும் பட்சத்தில் அதனை நம்ம என்ன பண்ணிடலாம் எரிச்சுட்லாம் அது வந்து நமக்கு என்ன ஆகும் தேவையில்லாத அந்த குப்பையை தூக்குபவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கான பாரத்தை அது குறைக்கும் இதை நம்ம கடந்து சிறந்த ஒத்துழைப்போடு அதை செய்யும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்பிட்னா நம்மளுடைய நாம் சார்ந்த சுற்றுப்புறமும் தூய்மையாகவும் அதுவும் குறித்த நேரத்தில் நம்ம எல்லாரும் வந்து அந்த குப்பையை கொட்டிடணும் அது ஒவ்வொருத்தரும் லேட் பண்ணுறது அப்படின்றது அவர்களுக்கு அது ரொம்ப சிரமமான பணி அல்லது ஒரு நாள் அவர்கள் வரலைனாலும் அந்த பணி பாதிக்கும் நாம எல்லாத்தையும் திட்டமாக அதை வைத்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் அது குறித்த நேரத்துக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்றது இதெல்லாம் நம்ம நம்ம தெரிந்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் தூய்மை பணியாளர்களுடைய ஆய்வாளர்களுடைய நம் நம்பரை நம்ப என்ன பண்ணிக்கணும் வாங்கி வச்சுக்கணும் அவங்க வராத பட்சத்தில் அவங்களுக்கு நாம் என்ன பண்ணலாம் சில தகவல்களை நாம் சொல்லலாம்